எனக்கு பிடித்த விளையாட்டு வீரர் பிடி உஷா ஏஜுன்னா அந்த அவங்க சின்ன வயசுல விளையாட்டில் ரொம்ப ஆர்வமாக இருந்து விளையாடிருக்காங்க அது விளையாட்டு வந்து ஸ்கூலோடய விளையாட்டாக அல்லது குடும்பத்தோடு பிள்ளைகளோடு விளையாண்டது மாத்திரம் இல்லாமல் சர்வதேச லெவல்லில் விளையாட்டில் கலந்து கொண்டு நல்லா விளையாடி தங்கப்பதக்கம் வாங்கியிருக்காங்க அது மாத்திரம் இல்லை அதை தங்கப்பதக்கம் வாங்கினது அவங்களுக்கு மட்டும் பிரயோஜனம் இல்லை நம்ம நாட்டுக்கு பெருமை சேர்க்கக்கூடியதான இருக்க அப்படி நாட்டுக்கு பெருமை சேர்க்கிற அளவுக்கு அவங்க அந்த விளையாட்டில் தரமாக விளையாண்ட்ருக்காங்க அதே மாதிரி அந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் உருவாகணும் ஆனால் அதனால் அவங்கள சந்திச்சால் இந்த மாதிரி நீங்க விளையாட்டில் சாதனை படைக்கிறதுக்கு எப்படி எல்லாம் முயற்சி பண்ணீங்க என்னெல்லாம் ஸ்டெப் எடுத்தீங்க இதுக்கு நான் என்னுடைய குழந்தைங்களையோ என் பேரக் குழந்தைகள எல்லாம் நான் இப்படி வளர்க்கணுனா நான் என்னெல்லாம் சொல்லணும்னு நீங்கள் விரும்புறிங்களோ அதெலாம் இந்த ஆலோசனை சொல்லி கொடுங்க இன்னும் நீங்கள் வேற மாதிரி செய்ய எந்த மாதிரிலாம் சொல்லி தரணும்னு நினைக்கிறிங்களோ அதை எனக்கு சொல்லி கொடுங்க நான் என்னோடய குழந்தைங்க பேரக் குழந்தைங்க எனக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் இதை சொல்லி மற்றோர்களையும் நல்லா விளையாட்டில் உற்சாகப்படுத்தி கொண்டு வருவேன்